ஆன் பண்ணிடிங்களா நான் அவியூர் கிராமம் அவியூர் கிராமத்தில் ஒரு விநாயகர் கோயிலு ஊர் பொது மக்களாக சேர்ந்து ஒரு விநாயகர் கோயிலுக்கு அதாவது ஆளுக்கு நூறுரூவா காசு போட்டு அதாவது ஊர் ஃபுல்லாக கிடையாது ஒரு தெருவு ஊர் ஃபுல்லாக கோயில் பொதுவாக இருக்கே தவிர ஒரு தெரு மட்டும் ஆளுக்கு நூறுரூவா போட்டு ஒரு ஐயாயிரூபா ஆச்சு அந்த ஐயாயிருபாயை நான் சீட்டு விட்டு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக அந்த காசை விநாயகர் கோயில் காசை காப்பாற்றி ஒன்னாம்தேதி ஒன்னாம்தேதி கணக்கு பண்ணி காப்பாற்றி பதினஞ்சு லட்சமாக உருவாக்குனேன் பதினஞ்சு லட்சமாக உருவாக்கி அந்த கோயிலை ஒம்பது லட்சரூவா கொடுத்து அந்த கோயிலை கட்டினோம் ஒம்பது லட்சத்து நூறுரூபா அந்த கோயிலை கட்ட சபரிக்கு காசு கொடுத்து கோயிலை கட்டி முடிச்சிட்டேன் கட்டி முடிச்சோன ஒரு க்ரூப்பு அதான் ஒரு க்ரூப் பங்காளி க்ரூப்மாதிரி ஒரு க்ரூப் ஒரு க்ரூப்பு வந்து அந்த க்ரூப்பு வந்து யாரை கேட்டு கோயில் கட்டினானுங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்டாங்க கோயிலுன்றது எல்லாருக்கும் பொது அந்த பணத்தை திருப்பி சீட்டு கொடுன்னா எப்படி சீட்டு எவ்வளோ அது பாஞ்சு லட்சம் ரன் பண்ண அமௌண்டு எல்லாருலருந்தும் பணம் கேட்டுகுறானே தவிர எவனும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான் நம்ம ரன் பண்ண முடியாதுனால சரி நம்ம வேலை என்ன கோயில் வேலை முடிஞ்சு கோயில் வந்து இருந்தாமாதிரியே சிறப்பாக பண்ண சொல்லணும் அப்படின்றது என்னோடைய எண்ணம் அதேமாரி பண்ணிவிட்டோம் கோயில் கட்டி முடிச்சிவிட்டோம் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டோம் வரலை அவங்க ஒருத்தங்க வராதுனால அதுக்காக கும்பாஷேத்தை நிறுத்த முடியாது கும்பாபிஷேகன்றது ஊர் பொது மக்கள் கணக்கு ரெடியாக வச்சு இருபத்தஞ்சி ஊருக்கு அலோன்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லாத்துக்கும் பொதுவாக ஆளுங்களை கூப்பிடுட்டேன் அவங்க வந்து சண்டை வைக்கிறது சண்டை வச்சி இவனுங்க அடிதடி பண்ணலாம் இவனுங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கணக் கணக்கு பண்ணணுங்க கடவுள்ன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா நாம் வந்து என்னோடைய பங்க்ஷன் கிடையாது நான் எல்லாரையும் கூப்பிட்றதுக்கு போயிவிட்டு எல்லாருக்கும் கோயில் பொது நீ வந்து ஏன்பா என்னுடைய வேலைன்னா நீ செய்யி உன்ன நான் யாரும் செய்ய வேணான்னு சொல்லலை அந்தமாதிரி நாங்கள் அவங்க வந்து கேள்வி இந்தமாதிரி கேட்டுட்டுருக்க கேட்டுட்டுருந்தாங்க என்ன கூப்பிட்ல அப்படின்னு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டேன் என் வீட்டு ஃபங்க்ஷன்மாதிரி பத்திரிக்கை வச்சு எல்லாருக்கும் ஏன்பா கோயிலுக்கு வந்துருங்க நாளைக்கு பங்க்ஷன்னு நோட்டிஸ்ஸே அன்னைக்கி தான் அடிச்சேன் நான் வந்து ரொம்ப நாள் பொறுத்து அடிக்கலை நாளைக்கு பங்க்ஷன் இன்னைக்கி தான் நோட்டிஸ்ஸு அடிக்கிறேன் அப்டே அடிச்சிவிட்டு வந்து நைட்டு கொடுக்குறேன் காலைல எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கப்பா சனிக்கிழம நைட்டு கொடுக்குறேன் ஞாயித்துக்கிழம காலைல ஃபங்க்ஷன்னு வந்துருங்கப்பா அப்படின் சொல்லிட்டு தான் கும்பாபிஷேகம் பார்க்க சொல்லிட்டு தான் கூப்பிட்றேன் எல்லாரையுமே என்ன கூப்பிட்ல உன்ன கூப்பிட்லன்னா அது என்ன கணக்கு அது சரி நம்முடைய கடமை என்னா மக் அதாவது தெருவு ஆளுங்க எல்லாரும் கலசம் கொடுக்கணும் அறுபது கலசம் வாங்கிகிட்டு வந்தேன் அறுபது கலசையும் எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் வாங்கிட்டாங்க அந்த அஞ்சு வீட்டுகாரர் மட்டும் வாங்கலை கொடுத்த கலசம் திருப்பி ரிட்டர்ன் அமிச்சிவிட்டாங்க அதாவது ஒரு ஒரு தெருவில் ஒரு பிணம் கிட ஒரு பிணம் இறந்துட்டாக்கா ஒரு ஆகாதவன் என்னா பண்ணுவான்னா கதவை சாற்றிட்டு வீட்டில் இருப்பான் கதவை சாற்றிருவான் ஆனால் கோயிலுன்றது அப்படி கிடையாது அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு பொதுவாக ஒரு பன்னெண்டு வருஷம் ஆனா தான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இதில் பலன் இவ்வளோ கிடைக்கும் பக்தர்கள் எல்லாம் இப்படி கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு ஐயர் சொல்லுவார் அந்த வார்த்தை நான் சொல்லல ஐயர் சொல்லுவார் அதமாதிரிலாம் இருக்கிறேனே அந்தமா அந்தமாதிரி இருக்கிற நேரத்தில் இவனுங்க வந்து கதவை சாற்றிட்டு உள்ளே இருக்காங்க அதுக்கு நான் பொறுப்பில்லை கடவுள் எதுவாக இருந்தாலும் கடவுள் செயல் விநாயகர் வந்து பிள்ளையார் பட்டியில பிறந்தாலும் விநாயகருடைய பவர் வந்து யார் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதது ஒன்றும் கிடையாது விநாயகர் வந்து ஒரு அருகம்புல் வச்சாலே ஓகேன்னு ஏற்றுக்குவாரு ஒரு குழந்த குணம் உள்ளவர் விநாயகர் அவருக்கு வந்து எனக்கு இந்த பட இதை சோறு வைய்யி எனக்கு வடை வைய்யி பொங்கல் வைய்யின்னு சொல்றவர் அவர் கிடையாது விநாயகர் கிடையாது ஒரு அருகம்புல் அவர் த தலை மேலே ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அருகம்புல்லை மேலே வச்சாலே அவருக்கு போதும் அதுவே அவருக்கு வந்து பெரிய பொக்கிஷம் செஞ்சமாதிரி விநாயகர் அப்பேருக்கு வந்த விநாயகருக்கு ஒரு செத்து போனல் பிணம் மாதிரி கதவை சாற்றிட்டாங்க